ஹலோ ஹலோ டைய்லருங்களா சரிங்க நான் இங்கே விஜய்ய ஸ்கூலில் இருந்து பேசுகிறேங்க ஒரு ஒரு பதினாறு பசங்களுக்கு ஒரு இப்போ இது ஃபங்க்ஷனுக்கு வந்து ஒரு ஒரு காம்படிஷனுக்கு துணி தைக்கணும்ங்க ஒரு பதினாறு பசங்களுக்கு தைக்கணும் அது தைச்சிக் கொடுக்க முடியுமா ஃப்ரீயாக இருக்கிங்களா இல்ல பசங்களை கூபிட்டு வர்றோங்க அளவு எடுக்கலாம் எடுக்கிறதுக்கு பசங்களை கூப்பிட்டு வர்றோம் இல்லை இல்லை வேறு வேறுதான் ஃபேன்ஸி ட்ரெஸ் காம்படிஷன்தான் அது வேறு வேறுயாதான் தைக்கணும் எயித்தில் இருந்து டென்த் வரைக்கும் வருவாங்க இல்லைங்க இல்லைங்க பசங்களை கூப்பிட்டு வந்து அளவெடுத்துக்கிறோம் எவ்வளோ ஆகும் ஒரு செட்டு தைக்கிறதுக்கு இந்தத் துணியெல்லாம் நாங்களே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துர்றோம் ஆமாம்ங்க ஆமாம் அதுதான் எவ்வளோ கூலின்னு கேக்குறோம் பார்த்து சொல்லுங்கள் இப்போ ஏன்னா பதினாறு பசங்க ஒட்டுக்காக தைக்கிறோம் எடுத்தஉனே டோ ஃபைவ் ஹன்ரெட்டில் இருந்து தௌசன்ட்ன்னு சொன்னா அப்புறம் எப்படி நாங்கள் கூட்டுவர்றதுப்பா ஏதோ கம்மி ஜாஸ்தியாக தைச்சாதானே கூப்பிட்டு வந்து நாங்களே வந்து எடுத்துகிட்டு வந்து கூபிட்டு வந்து தைக்கிறதுக்கு இல்லை என்னாதான் தைக்கிறதாலும் ஒரு ஆவ்ரேஜாக நீங்கள் சொன்னால்தான அதுக்கேத்தமாதிரி நம்ப பசங்க இதுதான் நாங்களும் நானும் டீச்சர்தான் நாங்கள் இருந் இதில் சொல்லி ஏற்பாடு பண்ணுறதுக்கு